ஹலோ சார் குட் மார்னிங் சார் சார் ஒரு சார் ஒரு ஜோஸ் சார் சார் இந்த பையன் டென்த்து படிக்கிறாங்கள் அவன் அடுத்த வாரத்தில் டூர் போகிறாங்களாம்மா சார் எக்சி சார் சுஜித் சார் ஆமாம் சார் சார் என்ன சார் அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் தான் சார் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் லீவு கிடைக்குது சார் கண்டிப்பாக ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் சார் சார் அவங்க மைண்டு ரிலாக்ஸாகணும்ல சார் படிப்பு படிப்புன்னு போயிட்டானா அவங்க படிக்கவே மாட்டாங்கள் சார் சார் பாருங்கள் சொல்கிறேன் பாருங்க சார் அவங்க வந்து மாதிரி வராத படிப்பை வாவானா எங்கேருந்து வரும் சொல்கிறேங்க சார் அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலு நாள் லீவு கிடைக்கணும் சார் சார் சாரி சார் ஓகே சார் சார் சார் நீங்களே யோசிங்க சார் மார்க் வாங்கினாதான் போக முடியும் இல்லைன்னு வேண்டான அது என்ன சார் இந்த உலகத்தில் அந்த மாதிரி இருக்குதா சார் அங்கேலாம் எங்கேயும் இல்லை சார் ஆ சார் சார் சொல்லுங்கள் சார் சார் சார் எனக்காக சார் வீட்டில ஒரே பிரச்சனை சார் இதுக்காக ஓகே சார் சரி சார் தேங்க்யூ சார்